இந்தியாவின் ஊடகம் வந்து நிறையா இருக்குது யூடியூப்பு வாட்ஸ்ஆப் ஃபேஸ்புக் ட்விட்டர் நான் அந்த மாதிரி நிறையா இருக்குது ஆனால் நம்ம வந்து என்னென்னா யூஸ் பண்ணுவனா வா செய்தி ஸ் செய்தி சன் நியூஸ் சே சேனல் அதுமாரிலாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி வச்சிட்டனா நியூஸ்லாம் நிறையா கிடைக்கும் வாட்ஸ்ஆப்லையும் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் ஃபேஸ்புக் வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது பார்த்து பொறுமையாக யூஸ் பண்ணணும் அதில் நிறையா நல்லதும் இருக்குது அதில் கெட்டதும் இருக்குது எல்லாத்துலேயுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அதில் நம்ம பா பார்க்கறது பொறுத்து அமையுது இந்த ஊடகங்கள் வந்து யார நம்பியும் இருக்க முடியாது இப்போ இப்போ ஊடகம் நம்பினால் இப்போது வந்து வ செல்லில் வந்து மெசேஜ் வந்து ஓடிபி நம்பர் யாரும் யாரும் ஃபோன் அடித்து இது மாதிரி உன் செல்லுக்கு ஓடிபி நம்பர் வந்துருக்குது அதை சொல்லுங்கன்னு சொன்னால் நம்ம உடனே சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம பேங்க்லேருந்து அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துருவாங்க அதனால் நம்ம யாரு என்னென்னு பார்த்து ஓடிபி நம்பர்னு வந்தால் நம்ம யாரு கேட்டாலும் எதுவும் சொல்லக்கூடாது ஏன்னா பேங்க்லேருந்து பணம் எடுத்துருவாங்க அதனால் வந்து இந்த காலத்தில் வந்து எதுவும் நம்பக்கூடாது ஊடகங்கள பற்றி சின்ன பிள்ளைங்கலேருந்தே பெரியவங்க வரைக்கும் செல்லு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அதில் வந்து பெரியவங்களும் தப்பான இதுக்கு போகிறாங்க சின்னவங்களும் எப்படி சொல்கிறது மொபைல் மொபைல் பார்த்தா தான் சாப்புடுவேன் மொபைல் பார்த்தா தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி விஷயத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இப்போது ஒரு வயசு குழந்தலாம் செல்ல வெச்சா தான் நம்ம சாப்புடுவேன் இல்லைன்னா தூங்குவேன் அப்படின்னு சொல்லுது அதனால் சொல்லலாம் அவாய்ட் பண்ணிடணும் சொல்லலாம் கொடுக்கக்கூடாது எந்த பசங்களுக்கும் இந்த ஃபேஸ்புக் மூலிமா ஃபாலோ கொடுத்து அதில் வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குமே எல்லாம் எல்லாம் எல்லாம் இன்டர்நெட்னாலே எல்லாத்துக்கும் கெட் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அது நம்ம வந்து பார்த்து ச யூஸ் பண்ணணும் நம்ம செ மொபைல் பார்க்கறது வந்து அதிகமாக தவிர்க்கணும் நியூஸ் பார்க்கணும் ந நியூஸ் பேப்பர் படிக்கணும் நியூஸு நியூஸ் பேப்பர் படிச்சால் அதுலேருந்து செய்திகள் தெரிஞ்சால் போதும் நம்ம செல்ல பார்த்து தெரிஞ்சிக்கணுன்னு அவசியம் இல்லை செல்லு வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது யூடியூப்பு ஃபேஸ்புக்குலாம் அதிகமாக மீன் வீடியோ பார்க்கறது ரீல்ஸு போடுறது அதெலாம் டைம் டைம் வந்து வே வேஸ்ட்டை வேஸ்ட் டைம் சொல்லுவாங்க அதை அதை பார்க்கறது அதை யூஸ் பண்ணுறதுலாம் அதுக்கு பதிலாக நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சோன்னா ப்ரோஜனமானதாக இருக்கும் செல்லு ரீல்ஸ் போட்டுட்டு இது பண்ணிட்டு அதெலாம் இருக்கக்கூடாது நம்ம படிக்கிற எல்லாரும் தான் செ மொபைல் வச்சிருக்காங்க காலேஜ் போனாலும் மொபைல் வச்சிருக்காங்க ஸ்கூல் போனாலும் மொபைல் வச்சிருக்காங்க அந்த காலத்துலலாம் புக்கு தான் எடுத்துட்டு போவாங்க இந்த காலத்துலலாம் மொபைல் தான் மொபைல் வச்சி தான் பாடம் நடத்துகிறாங்க மொபைல மொபைல பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க எந்த டௌட்டு கேட்டாலும் மொபைலை பார்த்து தெரிஞ்சிகோன்னு சொல்கிறாங்க புக் எடுத்து படின்னு சொல்ல மாட்டுறாங்க லைப்பெரிக்கு போ மாட்டுறாங்க வீட்டில் உக்காந்துக்கிட்டே சொல்லு நோண்டிட்ருக்காங்க செல்லை பார்த்துட்ருக்காங்க இதனாலவே உலகோம் வந்து ரொம்ப கெட்டுப் போது ஏன்னா இன்டர்நெட் வந்து அதிகமாக நம்மளை இது படுத்துது அதனால நல்ல பார்த்து யூஸ்ஃபுல்லாக நம்ம நி இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோ தான்